ஹலோ சார் ஹலோ அருணா டிராவல்ஸ் தானே சார் தஞ்சாவூர்லங்க தஞ்சாவூர்லருந்து நாங்கள் பேசுகிறோம் ஆ இன்னும் ஒரு ஒன் வீக் ஆஃப்டர் வந்து திருச்சி நாங்கள் வரோம் சார் ஆஃப்டர் திருச்சி வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வரோம் அதான் நான் ஆன்லைனில் பார்த்தேன் உங்களோட டிராவல்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு காட்டுச்சு சரி அதனால் தான் இப்போ கால் பண்ணேன் நான் இப்போ தஞ்சாவூர்லர்ந்து என்ன பிக்கப் பண்ணனும் சார் நீங்கள் வந்து இல்லை சார் நீங்கள் நீங்கள் தான் சார் என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கனும் பிக்கப் பண்ணிவிட்டு என்ன ஃபுல்லாக திருச்சி சுற்றி காட்டிவிட்டு நான் சொல்கிற பிளேசஸ் மட்டும் சுற்றி காட்டிவிட்டு என்ன திருப்பி வீட்டில் வந்து விட்டுருணும் நாங்கள் வந்து ஃபேமிலியோட தான் சார் வரோம் இப்போ நான் என் ஒய்ஃபு அப்புறம் ரெண்டு பசங்க சார் ஆ ஆமாம் சார் அதுக்கு நீங்கள் இப்போ காரு ஆ ஆ ஆ ஓகே ஆ ஓகே சார் அதுவே போதும் சின்னதாக இருந்தாலே போதும் வித்து ஏசி இருக்கணும் சார் ஆ ஓக் ஆ ஆ ஆ எனக்கு ஓகே தான் சார் நான் வந்து அங்கே எந்தெந்த பிளேஸ் போகிறேன் அப்படின்னா ஆ ஃபர்ஸ்ட்டு கல்லணை கல்லணை டேம் சார் அதுக்கப்புறம் போயிவிட்டு ஸ்ரீரங்கம் வேறு வந்து மலைக்கோட்டை இருக்குல்ல ஆ ஆ ஆமாம் சார் ஆ இந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு ரெண்டை முடிச்சுவிட்டு டைம் இருந்தா என்ன மலைக்கோட்டை காட்டிவிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு ஓகே தான் எனக்கு ஒன் வீக் ஆஃப்டர் சார் ஒன் வீக் ஆஃப்டர் அதாவது பதினேழாந் தேதி

ஆ ஆ ஓகே சார் பதினேழாந் தேதி ஆமாம்ங்க சார் ஆ ஓகே சார் ஆ ஆ நேமு வந்து விக்னேஷ் தஞ்சாவூர்ன்னு போட்டுக்கங்க மொபைல் நம்பர் இந்த நம்பர் நோட் பண்ணிக்கிங்க ஆ பண்ணலாம் சார் சார் நான் நீங்கள் வந்து அந்த குரோமில் மென்ஷன் பண்ணலை கிலோ மீட்டருக்கு எவ்வளோ சார் வாங்குறீங்க ஆ ம் ஓகே சார் ஓகே சார்

சரி சார் அதான் சார் நாங்கள் வந்து இப்போ ஃபேமிலியோட வரோம் அதனால டிரைவர் கொஞ்சம் நல்ல டிரைவராக பார்த்து போட்டுவிடுங்க ஆ ஓக் ஓகே சார் எனக்கு வந்து பதினேழாந் தேதி கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க என்னோடதை புக் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க ஓகே சார் அது இல்லை சார் எனக்கு அது தெரியலை அதனால் தான் கால் பண்ணேன் இப்போ அது வந்து நாள் வாடகையில் வருமா எப்படி சார் இல்லை கிலோ மீட்டரில் வந்துருமா சார் ம் ம் ஓக் ஆ ஓக் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ அது மாதிரி ஓகே நல்ல ஆளாக மட்டும் பார்த்து போட்டுவிட்டுருங்க சார் டைமிங்கா சார் இல்லை சார் நீங்கள் வந்து இங்கே ஒரு நாலு மணிக்கு வர மாதிரி இருக்கும் ஏன்னா கருக்கல்லயே இங்கேருந்து போனால் தான் நம்ம அங்கே ஒரு ஒன்றை மண்நேரம் டிராவல் திருச்சி போகிறதுக்கு ஆவும் ஆ அப்போ போயிவிட்டு அதுக்கப்பறோம் தான் நான் காலையில் பார்க்குற மாதிரி இருக்கும் ம் ஆமாம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே ஆ ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ ஆ ஆமாம் சார் இதை நோட் பண்ணிக்கிங்க ஆ அட்வான்ஸ் கூகுள் பே பண்ணலாமா சார் ம் இல்லை சார் அட்வான்ஸ் எவ்வளோனு எனக்கு தெரியலை நீங்கள் சொன்னிங்கன்னா நான் அவ்வளோ பண்ணிவிட்ருவேன் ஆ ஓகே சரி சார் கூகுள் பே நம்பரு இந்த நம்பர் தானா சார் ஆ ஓகே சார் ம் ஓகே சார் தேங்க் யூ